ஹலோ சார் உங்கள் கடையில் என்னென்ன ஃப்ரூட்ஸ் இன்றைக்கு அவைலப்ளாக இருக்குது

ட்ராகன் ஃப்ரூட்டு சீஸ்னல் ஃப்ரூட்டு ஏதாவது இருக்கா சார் நவாப் பழம் இருக்கா ஓகே நவாப் பழம் வந்து ஒ ஒரு கிலோ எவ்வளோ ரெண்டு க்வாலிட்டியில் இருக்கா ஓகே ஓகே ட்ராகன் ஃப்ரூட்டு எவ்வளோருக்கு ஓகே இப்போது நான் வந்து இப்போது புடப் நாகப்பழத்துல ஒரு ரெண்டு கிலோ ட்ராகன் ஃப்ரூட்டில் ஒரு ஒரு கிலோ ஆப்பிள் ஒரு ரெண்டு கிலோ மாதுளை பழத்தில் ஒரு கிலோ மொத்தமாக ஒரு எட்டு ஏழு கிலோ வாங்கினேனா நான் நீங்கள் வந்து வீட்டுக்கு டோர் டெலி பண்ணிட்டுரீங்களா ஓகே ஓகே அமௌன்ட் வந்து நான் வந்து இப்போ ஃபோன்லேயே உங்களுக்கு முன்னாடியே பே பண்ணிடணுமா இல்லை கொடுத்த பிறகு காசு வாங்கிகலாமா ஓகே ஓகே ஓகே பழம்ளா எதுவும் ம கொஞ்சமா ஓகே ஓகே நான் வாங்கிறேன் நீங்கள் வந்து பழம் கொடுக்கும் போது நீங்கள் கொஞ்சோம் பார்த்து கொடுத்துருங்க என்னங் கலந்து கொடுத்ராதிங்க ம் ரெண்டு நாள் பழம் உள்ளே வச்சு ஓகே சரி ஓகே அப்படின்னா நான் எங்கே என்னோடய வேலை பார்க்குற பையனை நான் அனுப்புட்ரே அவன்ட்ட கொடுத்ருங்க ஓகே தேங்க்யூ